ஆ மேடம் சொல்லுங்கள் யாருங்க ஆமாம் மேடம் சரிங்க மேடம் மேடம் இங்கே புல்லாக பண்ணுறீங்களா இல்லை எதாவது குறிப்பிட்ட இடோம் மட்டும் பண்ணுறேனு இருக்கீங்ளா மேடம் சரியாக சொன்னா அவ்வளோ நல்லா இருக்காதுங்ளே மேடம் வீடு எவ்வளோ பெருசுங்க மேடம் ஓகேங்க மேடம் ஓகேங்க மேடம் பண்ணிக்கலாம்ங்க ம் சரிங்க மேடம் அது எப்படிங் மேடம் ஓகேங்க மேடம் பண்ணிக்கலாம் ஆமாங்க மேடம் ஆமாங்க மேடம் ம் போட்டுக்கலாம் மேடம் மேடம் என்ட்ரன்ஸில் எதாவது அப்படியே காலியே பண்ணுறீங்ளா இல்லை போர்ட்டிகோமாதிரி எதோ போட்டுக்குறீங்களா ஓகேங்க மேடம் அது எந்த மாதிரி டிசைன் வேணும்ங்க ஓகேங்க மேடம் ஆ சரிங்க மேடம் மேடம் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் மேடம் எப்படியோ மேடம் நேரில் பார்த்தாதாங்க மேடம் சொல்லமுடியும்ங்ளே ஆமாங்க மேடம் பார்த்திங்னா நல்லா இருப்பீங்களா சரிங்க மேடம் ஓகேங்க மேடம் ரெண்டு வார வாரம் நேரில் வரட்டும்ங்ளா ஆ மேடம் என்னக்கு வர்றதுங்க நீங்கள் என்னக்கு வீட்டில் இருப்பிங்க ஆ சரிங்க மேடம் அப்படியே வந்துர்றங்க ஓகேங்க மேடம் ம் சரிங்க மேடம் ஒரு பத்து மணிக்கிட்டே வந்துர்ட்டங்களா ஆ சரிங்க மேடம் ஆ தேங்க்ஸ் மேடம்